பூஜா ஹோட்டலுங்களா நான் ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தேங்க இப்போ நான் கேன்சல் பண்ணணும் இப்போ நான் வெளியே போகிறேன் அதான் கேன்சல் பண்ணணும் டெலிவரி பாயிக்கு கால் பண்ணால் அவங்க எடுக்கலை அதனால் ஹோட்டலுக்கு கூப்பிட்டேன் இப்போ நான் கேன்சல் பண்ணணுங்க நான் ஆன்லைன்லேருந்து ஃபோன்பே பண்ணியிருந்தேன் அது நீங்கள் ரிட்டன் எனக்கு அமவுண்ட் அனுப்பிடுங்க ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க தேங்க்யூங்க